நம்மளுக்கு தொண்டை வலி வந்துச்சுனா கிராமத்துல எங்கள் வீட்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு தண்ணியில் உப்பை கொட்டி வாய் கொப்பளிக்க சொல்லுவாங்கள் வந்துட்டு தண்ணிய போயிட்டு அடி தொண்டை வரைக்கும் கொண்டு போயிட்டு இது பண்ணீங்கன்னா தொண்டை வலி இருக்காதுனு சொல்வாங்க அப்டி இல்லனா தொண்டையை சுற்றி என்ன பண்ணுவாங்கள் பத்து போட்டு விடுவாங்க முதல்ல சுண்ணாம்பு போட்டு பத்து போட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வந்து கசாயம் கொடுப்பாங்க தொண்டை வலி சரியாகணும் அப்படினா சளி பிடிச்சிருந்தா அந்த தொண்டை வலி இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கனா சுக்கு மிளகு திப்பிலி இது எல்லாம் போட்டு கசாயம் குடிச்சோம் அப்படினால் தொண்ட வலி கண்டிப்பாக போயிடும் இது தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது